சூப்பர் மார்க்கெட் சொல் ஹலோ சூப்பர் மார்க்கெட்லேருந்து பேசுகிறீங்களா எனக்கு வாழைப்பழம் திராட்சை ஆரஞ்சு வேணும் ஒரு ஒரு கிலோ மூணுத்துலேயும் ஆரஞ்சு ம் ஆமாங்க எவ்வளோங்க ம் இவ்வளோ ரேட்டாங்க ஆ சரிங்க மேம் டெலிவரி பண்ணுவீங்களா மேம்

ஆ ஓகே ஓகே இல்லை ஐயோடா கௌசல்யா நார்த் ஸ்ட்ரீட் மாடூர் தொண்ணுத்தஞ்சு பதினாலு இருபத்தி நாலு தொண்ணுத்தஞ்சு நாற்பது ஈவினிங் வந்துடுந்தானே டெலிவரி ஆ ஓகேங்க ஆ சரிங்க ஓகே